நான் சின்னப் பிள்ளையா இருக்கிறப்போ எல்லாம் காலத்துக்கு கரெக்டாக நடந்திக்கிட்டு இருக்கும் கோடைகாலம்னா கோடை காலத்தில் வெயில் அடிக்கும் மழை காலம்னா மழை பெய்யும் குளிர் காலம்னா குளிர் ரொம்ப குளிராக இருக்கும் வசந்தகாலம்னா பார்க்கவே அழகாக இருக்கும் இலையுதிர் காலத்தில் கீழேலாம் அவ்வளோ எலை விழுந்திருக்கும் அவ்வளோ இதை பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்கனா இப்போ எதுவுமே காலத்துக்கு கரெக்டாக இருக்கமாட்டுது அதனால எல்லோருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு விவசாயிகள் அனைவருக்கும் கரெக்டான மழை நேரத்தில் மழையே பெய்யமாட்டுது வெயில் காலத்தில் பருத்தி போடணும்னு நினைச்சா அப்போ வந்து மழை வந்து பேய்ஞ்சி ரொம்ப பாதிப்பு அடைகிறது அதனால இப்போ மக்கள் எல்லோருமே ரொம்ப பாதிப்பாக காணப்படுகிறார்கள் இப்போ கூட மழை பேய்ஞ்சி மழை பெய்து கொண்டிருப்பதனால் மழை பாதி நேரம் மழை பெய்யுது பாதி நேரம் வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்கிறது அந்தக் காலத்தில் எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ எதுவுமே கரெக்டாக காலத்துக்கு எது ஏற்றமாதிரி எதுவும் நடக்கவே நடக்கிறதே இல்லை அதனால ரொம்ப சங்கடமா இருக்கு கோடை காலத்தில் பார்த்திங்கனா மழை பெய்யுது மழை காலத்தில் பாதி நேரம் மழையும் வெயிலுமாகவே இருக்கு குளிர் காலத்தை எடுத்துக்கிட்டால் காலையில் நல்லா வெயில் அடிக்குது காலையில் இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் ரோடே தெரியமாட்டுது அவ்வளோ பனி பேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு வசந்தகாலம்தான் ரொம்ப மிகவும் பிடித்த காலமாகவும் எல்லாரு வாழ்க்கையிலும் வசந்தங்கள் ஏற்படுகிறது இலையுதிர் காலத்துலேயும் வெயில் நல்லா இருக்கு மோஸ்ட்லி அதிகமாக வெயில் இருக்கனால ரொம்ப பாதிப்பாக இருக்கு அந்த அதுனால ரொம்ப நோய்கள் எல்லாம் ஏற்படுகிறது அதனால எல்லோருக்குமே இலை இலையுதிர் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால நம்ம நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுகிறது எல்லாம் காலத்துக்கு ஏற்றமாதிரி நடந்தால் வாழ்க்கையும் மக்களும் எல்லோரும் அனைவரும் நலமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மிகவும் நன்றி